நாங்கள் சின்ன வயசில் ஹாஸ்டலில் தான் சேர்ந்து படித்தோம் ஹாஸ்டலில் நூறு பிள்ளைங்களுக்கு மேலே கோஎட் தான் ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலருந்து எய்த் வரைக்கும் படித்தோம் நல்லா ஜாலியாகருக்கும் ஆனால் ஹாஸ்டல் மு லீவு முடிஞ்சு எப்போ வீட்டுக்கு வருவோம்னு இருக்கும் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு ஜாலி வீட்டுக்கு வந் அது ஒரு ஜாலியாகருக்கும் அக்கா நாங்கள் கூட பிறந்தவங்க ஆறு பேர் அண்ணன் தம்பிங்க தங்கச்சி எல்லாம் ஜாலியாகருக்கும் வீட்டில் எப்போடா லீவு முடியும் நம்ப ஸ்கூல் முடியும் நம்ப வீட்டில் வந்து ஜாலியாகருக்கலானு தோணும் ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு என்ஜாயபுல் லைஃப் அதை மாதிரி ஒரு லைஃப் கிடைக்காது ரொம்பவே ஜாலியாகருந்தோம் ஸ்கூல் லைஃபாகருந்தாலும் சரி ஹாஸ்டல் லைஃபாகருந்தாலும் சரி சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம்